சார் சரவணா மெஸ் சார் என்ன வேணும் உங்களுக்கு ஹான் இருக்கு சரிங்க சார் நம்ம கடையில் இருக்குங்க சார் ஆ நம்ம ஹோட்டலில் அவைலப்புள் தாங்க காலையில் இருந்து நைட்டு வரைக்குமே கிடைக்குங்க எவ்வளோ வேணுங்க உங்களுக்கு ஓகேங்க சார் இருக்குங்க உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறோம் உங்களுடைய அட்ரெஸ் சொல்லுங்கள் ஆ வந்து வஞ்சரம் மீன் அஞ்சு பீசும் ரெண்டு மட்டனு பிரியாணியும் டோட்டல் அமௌண்ட்டு வந்து ஆயிரத்து இரநூறுவா சார் நீங்கள் எப்படி அனுப்புறிங்க ஜிபே பண்ணுறிங்களா நெட் கேஷ் கொடுக்கிறீங்களா சார்

இல்லைங்க சார் அவங்க தான் உங்களுக்கு டெலிவரி பண்ண வருவாங்க அவங்க கையில் நீங்கள் பைசா கொடுத்து அனுப்பிவிடுங்க லொகேஷன் காட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அட்ரெஸ் சொல்லுங்கள் ஓகேங்க ஓகேங்க சார் நீங்கள் அட்ரெஸ் சொல்லுங்கள் சார் ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள் சார் சரிங்க சரிங்க சார் ஓகே ஆயிடும் சார் உங்களுக்கு வந்துவிடுங்க சார் ஓக் ஓகேங்க சார் ஓகே ஓகேங்க காசு நீங்கள் ரெடி பண்ணி கேஷ் கொடுத்து அனுப்புங்கள் சார் உங்களுக்கு வந்துருங்க உடனே வந்துரும் ஓகேங்க சார் உங்கள் அட்ரஸ்படி கரெக்டாக வந்துவிடுங்க சார் ஓகேங்க ஓக் ஓகே சார் தேங்க் யூ சார்